வாங்க நேற்று டேட் போட்டிருக்கு ஏங்க நேற்று வரல ஓ ஓகே ஓகே இல்லை நேற்றே டேட் போட்டு நேற்று அவசரம்னு சொல்லி கேட்டுருந்தீங்க அதனால் தான் நேற்று டேட்டு நேற்று டெலிவரினு சொல்லி போட்டு கொடுத்துருந்துது ஓகே சரி இந்த டிரெஸ்ஸை கொண்டு போய் போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃபீட்பேக்கு அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்து கிட்டேயும் சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் டிரெஸ்ஸு எப்படி ஸ்டிச் பண்ணி இருக்கேன்னு சொல்லிவிட்டு சரிங்களா ஆ வாங்க இங்கே ட்ரையல் ரூம் இருக்கு போட்டு பாருங்கள் போட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குனு டிசைன் எல்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் சொன்ன டிசைன்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் நல்லா இருக்கானு பாருங்கள் ம் ஆரி ஒர்க் பாருங்கள் நல்லா இருக்குங்களா ஆ ஓ நன்றி நன்றி நன்றி ஆ

இப்போ லேட்டஸ்ட்டாக ஃபுல் ஃபிராக்கு சுடி எல்லாம் தைக்கிறேன் டாப்பு எல்லாம் தைக்கிறேங்க சரிங்களா உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்டேயும் சொல்லுங்கள் ஆ சுடிதாரு ஃபுல் ஃபிராக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக அதானே போடுறாங்க அது எல்லாம் தைப்போம் சரிங்களா நீங்கள் மெட்டீரியல் கொடுத்தாலும் சரி இல்லை நாங்கள் எங்கள் கிட்டே இருக்கிற மெட்டீரியல் எடுத்தாலும் சரி நாங்கள் லைனிங் எல்லாம் நாங்கள் எடுத்துக்குவோம் நாங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் இல்லை நாங்கள் எடுத்துக்குவோம் நாங்கள் அளவு எடுத்துக்குவோம் நீங்கள் வந்தீங்கன்னா ஓகே உங்களுக்கு எப்படி பிடிக்கிதோ அளவு சுடி கொடுத்தா அது மாரி வேணும்னு சொன்னீங்கனா அப்படியே எடுத்துக்கலாம் இல்லை அளவு எடுத்து தைக்கிணுன்னு சொன்னால் அப்புறம் அளவு எடுத்தும் தைச்சிக்கலாம் சரிங்களா எல்லாமே கேட்லாக் இருக்கு பாருங்கள் உங்களுக்கு எது பிடிச்சிருக்குனு சொல்லுங்கள் அது மாதிரி தச்சிடலாம் சரிங்களா ஆ ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அவங்க கிட்டே ஆ கண்டிப்பாக சரிங்க நன்றிங்க